சொல்லுங்க சார் சேரிங்க சார் சார் கிலோமீட்டருக்கு தொளசண்ட் ருப்பீஸ் ஆகும் சார் நீங்கள் எங்கேருந்துட்டு கால் பண்ணுறிங்க ஓகே சார் என்றைக்கி டேட்டு நீங்கள் போகிற மாதிரிருக்கிங்க சரி ஓகே டைமிங் எந்த டைமிலங்க சார் வந்து பிக்அப் பண்ணணும் உங்களை எட்டு மணிக்கா எட்டு மணிக்கு போனிங்கனால் அங்கே ரீச்சாக முடியுமா ரெண்டு ப்லேஸ்க்கும் ஒரு சிக்ஸோ க்ளாக் கெளம்புனிங்னா கரெக்ட்டாக இருக்கும் ஓகே சார் நான் கரெக்ட்டாக அங்கே வந்துடறேன் வந்துவிட்டு நீங்கள் அங்கே போய்ர்லாம் சார் ஃபுட்ஸ்லாம் இப்போ அமௌன்ட்டு தான் பர் கிலோமீட்டருக்கு தொளசண்ட் ஆகும் சார் நான் கால்குலேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அகெய்ன் கால் பண்ணுறேன் சார் ஆ ஆ ஓகே சார் நீங்கள் ஜிபே பண்ணுறதனாலும் பண்ணிடலாம் சார் ஆ இதுதான் சார் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு இந்த நம்பருக்கே நீங்கள் ஜிபே பண்ணிவிடுங்க ஓகே சார் ஆ ஓகே சார் எத்தனை மெம்பர்ஸ் சார் போகணும் ஓகே சார் ஓகே தேங்க்யூ